சோழகிரி பஞ்சாயத்தில் இந்த தேக்கல்பள்ளி கிராமத்தில் நாங்கள் தக்காளி போட்டோம் தக்காளி விளைச்சல் வரதில்லை மழை வெயில்னால் புதினாவும் அதேமாதிரி தான் புதினா பூரா விளைச்சல் பூரா போயிடுச்சு செடியும் வளரலை அதேமாதிரி கொத்தமில்லியும் அவ்வளோ தான் கொத்தமல்லியும் இந்த வெயில்னால் கொத்தமல்லியும் வளரல அந்த வளராததுனால கொத்தமல்லியும் வந்து இருபது ரூபாய் கட்டு விற்கிது தக்காளி ரெண்டாயிர ரூபாய் புதினா ரெண்டாயிர ரூபாய் ஒரு மூட்டை எல்லாமே இந்த வெயிலு மழையினால் தான் வெயில்னால் எந்த விளைச்சலும் வராததுனால் ரேட்டு எல்லாமே விற்கிது இப்போதிக்கு